எங்கள் ஊரில் வந்துட்டு ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ரெண்டுமே நல்லா ஃபேமஸ்ஸான வாட்ரு ஃபால்ஸ் அதில் குளித்தா மூலிகை வாட் மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க அதை குடிக்கிறதும் சரி குளிக்கிறதும் சரி ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அது எந்தளவுக்கு குடிக்கிறதும் குளிக்கிறதும் உடம்புக்கு நல்லதோ அந்தளவுக்கு அதில் குளிக்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப ரிஸ்க்கு கீழே இருந்து வர்ற டூரிஸ்ட்டெல்லாம் மேலே இருந்து குதிப்போம் மேலே இருந்து டைவ் அடிக்கிறோம் அந்த மாதிரி பண்றதுன்னு பண்ணிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க எங்கேருந்து சென்னை அவங்க ஊர் திருச்சி திருச்சி பக்கட்டு பச்சைமலை சென்னையில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அங்கே இருந்து வந்தும் இறந்துருக்குறாங்க சேலம் ஆத் சேலம் இந்த பக்குட்டு இருந்தும் வந்திருக்காங்க வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க எந்தளவுக்கு அது ஸ்பாட்டு நல்லாயிருக்கோ அந்தளவுக்கு அது வந்துட்டு எமன் நம்ம நம்ம நல்லா உள்ளே நல்லா குளிச்சுட்டுப் போகணும்ன்னு நினச்சிட்டு குளித்தோம்னா நீட்டாக போய்டுவோம் நம்ம விளாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தோம்னால் உயிர் சேதம் அதிகமாக ஏற்படும்